இப்போது கிராமத்தில் வந்து பாரம்பரிய விளையாட்டுனால் என்னென்னனால் இந்த மாதிரி கபடி கொக்கோ வாலி பால் ஃபுட் பால் இந்த மாதிரி ஸ்பூனில் லெமன் வைச்சு போவது பொங்கல் விளையாட்டு கயிறு எறிதல் அப்புறம் வழுக்கு மரம் இது மாதிரி கிராமப்புறம் விளையாட்டு இருக்குது அது அடையாளன்னால் கிராமப்புறத்து அடையாளன்னால் இந்த மாதிரி பொங்கல் வந்தால் கபடி வைக்கிறது அப்புறம் வாலி பாலு மேட்சு வரும் அப்புறம் இது மாதிரி கயிறு இழுத்தல் இந்த மாதிரி நிறைய போட்டி வரும் அதில் பாதுகாப்பும் இருக்கும் ஊக்குவிப்பு வந்து இது மாதிரி எல்லாம் போட்டிலேயும் கலந்து ஜெயித்துட்டா ஒரு ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பாங்க பரிசு என்னென்னால் டிபன் பாக்ஸு இது மாதிரி கப்பு கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் இது மாதிரி கபடியில் ஜெயித்தா கப்பு அப்புறம் மெடலு கோல்டு மெடலு சில்வர் மெடலு இது மாதிரியெலாம் மெடலு கொடுப்பாங்க அதே மாதிரி வாலி பாலும் அப்படிதான் இப்போ பொங்கல் பொங்கலப்பவும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வைப்பாங்க இது பானை உடைத்தல் வைப்பாங்க இந்த மாதிரி பானை உடச்சு யாராவது கண்ணைக்கட்டி பானை உடச்சிட்டாங்கனா அவங்களுக்கு நூறு ரூபா இருநூறு ரூபா ஐந்நூறு ரூபா இந்த மாதிரி பரிசு தொகையும் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மெடலு இல்லைனால் ஏதாவது பரிசு அது சம்திங் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இப்போது வழுக்கு மரம் ஏறுதல் அந்த மரத்தில் ஏறி நம்ம கடைசி முனையில் ஏறி அங்கே லாஸ்டில் இருக்கிற ஒரு ஐந்நூறு ரூபா தாளை மட்டும் எடுத்துவிட்டாலே நம்மளுக்கு பரிசு தான் அதில் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க அந்த பரிசு மட்டும் நமக்கு கிடைத்தா போதும் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த பொங்கல் விளையாட்டுன்னு வைப்பாங்க அந்த பொங்கல் வந்து பொங்கல் விளையாட்டில் வந்து சின்ன பசங்களிலேருந்து பெரியவங்க எல்லாேரும் கலந்துக்கிட்டு மெடலு அப்புறம் தொகை பணம் நிறைய இது மாதிரி சம்திங் எதுவேண்ணாலும் பரிசாக நிறைய கொடுப்பாங்க அந்த பரிசை வீட்டில் வாங்கி வச்சுட்டு அந்த வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எது வேண்ணா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காவது செலவுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் அதுக்காக தான் கிராமத்தில் வைக்கிற விளையாட்டெல்லாம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்